நாங்கள் வந்து கோயம்பத்தூர்ல இருந்தோங்க அங்கே இருக்கும் போது சாயப்பட்டறை வச்சு நல்லா ஓடிட்ருந்துச்சு அது அப்புறம் கொஞ்ச நாள் ஆக ஆக அப்படியே டல்லாகி அந்த வேலையே இல்லாமல் போச்சு கொஞ்ச நாள் பார்த்தோம் வாடகை வீட்டு வாடகை தரணும் மாதம் அஞ்சாயருபா தரணும் சாயப்பட்டறை சொந்தமாகதான் வச்சிருந்தோம் அதில் கொஞ்ச கொஞ்ச வேலை இருந்து சாப்பாட்டுக்கே சரியா போகும் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்து யோசிச்சு யோசனை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே அப்படி இப்படி வாடகை கொடுத்து பார்த்தோம் முடியலை அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரை உட்கார வச்சு நான் கேட்டேன் ஏங்க இப்படியே இது பண்ணிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது வீட்டில் நகை இருந்ததுக்கூட இல்லை வச்சு நம்ம வாடகை கொடுத்துட்டோம் இனி ஒன்றும் பண்ண முடியாது ஊர்ல நம்ம வீடும் காலியாகதான் இருக்குது நம்ம அங்கே போயி இருந்துக்கலாம் என்ன ஆனாலும் எதோ ஒன்று பண்ணிக்கலாம் நமக்கு கைத்தொழில் இருக்குது நம்ம நெசவு தொழில் நம்ம கையில் இருக்குது நம்ம எதாவது போட்டு நம்ம நெஸ்த்துக்கலாம் நீங்கள் கவலைப்படாம வாங்க நாம் நாம இப்போ போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வேண்டாம் கொஞ்ச நாள் இருந்து பார்க்கலான்னு சொன்னார் நான் கேக்கலை பிடிவாதமா இருந்து இல்லை நம்ம போயேதான் ஆகணும் போய்க்கலான்னு கேட்டதுக்கு அப்புறம் எங்கள் அப்பாவையும் கூப்பிட்டு கேட்டேன் போன்ல இந்த மாதிரி இருக்குதுப்பா ஊருக்கே வந்துரலான்ட்டு இருக்கோம் சரி வா சாமி வீடெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணனுன்னு சொன்னேன் சரி வா இங்கே வந்து எங்கள் வீட்டில் இரு இருந்துட்டு நீ மெதுவாக எல்லாம் செஞ்சிகிட்டு அப்புறம் போன்னு சொன்னார் சரின்ட்டு நாங்கள் எல்லாம் எடுத்துட்டு ஊருக்கு வந்துட்டோம் ஆறு மாசம் அப்பா அம்மா வீட்டில் இருந்தோம் இருந்துட்டு இங்கே எல்லாமே லெட்டின் பாத்ரூம்லாம் ஒன்றும் இல்லை அப்போது எல்லாமே ரெடி பண்ணிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து நம்ம தறியெல்லாம் வாங்கி நெசவு பண்ணி தொழில் பண்ணி கொஞ்சம் நாள் நல்லாயிருந்தோம் அப்புறம் பார்த்தா திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆச்சு வாயில் ஒரு புண் வந்து அது நல்லாகவே இல்லை அப்புறம் போய் அதை ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு குப்புசாமி நாய்டு ஆஸ்பத்திரி போனோம் அங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு அவருக்கு கேன்சருமா இந்த மாதிரி புண் வந்துருக்கு கேன்சர் தான் நல்லா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அப்புறம் மூணாவது ஸ்டேஜ் போயிடுச்சி நம்ம இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம டிரீட்மெண்ட் எடுக்கலாம் அந்த கரெண்ட் வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு அதுக்கு அஞ்சாயருபா ஆறாய அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஆகும்னு சொன்னாங்க சரிங்க அப்படின்னு நாங்கள் ஒத்துக்கிட்டோம் எல்லாம் நம்ம சொந்த பந்தம் எல்லாமே உதவி பண்ணாங்க அப்பா எல்லாமே கொடுத்தாங்க எல்லாம் வச்சுதான் டிரீட்மெண்ட் பண்ணோம் அப்படி இருந்து ஒரு ரெண்டு வருடம் காப்பாற்ற முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச கொஞ்சமா இதாகி அவர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் என் பையன் அது கொஞ்ச நாள் ஒரு அவங்க அவர் இறந்து எட்டு மாதம் அவன் பாட்டுக்கு வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு படிச்சிகிட்ருந்தான் படிப்பு முடிஞ்சு கொஞ்சம் வேலைக்கு போனான் அப்புறம் பார்த்தா திடீர்னு நான் ஒரு பொண்ணை விரும்புகிறேம்மா அப்படின்னு சொன்னான் என்னடா திடீர்னு இப்படி சொல்கிற நமக்கு யாரு இருக்கிறாங்க சொல்றதுக்கு பார்க்குறக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லை நான் அந்த பிள்ளையதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னான் அதுக்காக சரி யாருன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரினான் எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போச்சு இருந்து இருந்து இப்படி ஏன்டா பண்ண நம்ம ஆளுகள்ல உனக்கு பிள்ளையே கிடைக்கலையா நீ விட்டுரு நம்ம ஜா சொந்தத்திலயே யாராவது உனக்கு கட்டி வைக்கிறேன் இல்லை என்னால் முடியாது அந்த பிள்ளை இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டான் அப்புறம் பார்த்து எங்கள் சொந்த பந்தத்தையெல்லாம் கூப்பிட்டு அவங்க சித்தப்பாலாம் இருக்கிறாங்க கோயம்பத்தூர்ல அவங்களயெல்லாம் வர சொல்லி கூப்பிட்டு வச்சு கேட்டதுக்கு வேண்டாம் நாங்கலாம் வர மாட்டோம்னு சொன்னாங்க சரி வரலேன்னா பரவாயில்லை நான் எங்கள் அம்மாவை வச்சு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் யாரும் வர வேண்டாம்னு என் பையன் சொல்றான் சொன்னதுக்கு நாங்கள் இல்லைடா அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒத்துக்க வச்சு அப்புறம் கல்யாணம் பண்ணி வச்சோம் கல்யாணம் பண்ணி வச்சு நாலு வருஷம் ஆச்சு அவங்களும் நல்லாதான் இருக்கிறாங்க ஒரு குழந்தையும் இருக்குது நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் இருக்கிறோம் அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க அவ்வளோதான் சாமி